திருவண்ணாமலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்புறம் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தேமுதிக மக்கள் நீதி மய்யம் இது இந்தியக் கட்சி எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கம் மற்றும் அதன் தாக்கம் வந்து தமிழ தமிழக அரசியலுக்கு திராவிட இயக்கங்கள் பெரும் தாக்கம் ஏற்பட்டுச்சு இது வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் பெரியார் தலைமையில் வந்து சுயமரியாதை இயக்கமாக வந்து உருவாச்சு அதற்கப்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒம்பதுல வந்து அண்ணாதுரை வந்து டிஎம்கேவை தொடங்கி திராவிட முன்னேற்றம் தமிழ்நாடு தனித்தன்மை ஆகியவற்ற வந்து வலியுறுத்துனாங்க டிஎம்கேவில் இருந்து ஏஐஏடிஎம்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் வந்து ப் பிரிஞ்சிச்சு எம்ஜிஆர் தலைமையில ஓகேவா அடுத்து வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் திராவிட இயக்கங்கள் வந்து ஆதரித்து வந்த ஒரு மையமாக இருக்கு காங்கிரஸ் பாரம்பரிய அரசியல் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழுல இருந்து அறுபத்தேழு வரைக்கும் காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு பிஎம்கே வந்து ஆயிரத்து எட்நூற்றி எல்ம்பத்து ஒம்பதுல வந்து மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வந்து உருவாச்சு தமிழ்நாட்டில வன்னியர் சமூகத்தின் உரிமைகள் முன்னிறுத்துகிறது நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்து பத்தில் வந்து சீமான் வந்து தொடங்கனார் தேமுதிக வந்து ரெண்டாயிரத்து அஞ்சில் விஜயகாந்த் வந்து தொடங்கனார் அதற்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசியல் எப்படி மாறிச்சுன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலையில் ரெண்டு தான் வந்து தலைமை தாங்கிருக்கு டிஎம்கேவும் ஏஐஏடிஎம்கே ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன தொகுதிகள் அடிப்படையில் வந்து மக்கள் ஆதரவு மா மாறிட்டே வருது அதற்கப்றம் வந்து காங்கிரஸ் அண்ட் பிஜேபி வந்து இதுவரையும் சிறப்பாக ஸ் செழித்து இருக்கவில்லை ஆனால் தற்போது சிறந்து வளர்ச்சி காணப்படுகிறது பிஎம்கே வந்து வன்னியர் சமூக ஆதரவைப் போற்றி பல தொகுதிகள் வெற்றி பெறுகின்றது